கொசுக்களால் பரவக்கூடிய டெங்கு காய்ச்சல் மலேரியா போன்ற நோய்களை தடுப்பதற்கு அரசாங்கத்தால் பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்படுத்துகின்றனர் வாகனங்கள் மூலயமாகவும் ஒலிப்பெருக்கி மூலயமாகவும் அரசாங்கம் கிராமம் கிராமமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றது அதேபோல் ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த பஞ்சாயத்தை சார்ந்த ஊராட்சி தலைவர் இந்த காய்ச்சல் தடுக்க தடுப்பதற்கு ஒலிப்பெருக்கி மூலம் நிறைய விழிப்புணர்வு செய்கிறாங்க கொசுவை வந்து எப்படி தடுக்கிறது கொசு வளராமல் எப்படி தடுக்கிறது கொசு எப்படிலாம் வளருது எதெல்லாம் பண்ணிணா கொசு வளராது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்தந்த பஞ்சாயத்து தலைவர் முக்கியமாக செயல்படுறாங்க மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அதனால் கொசு வந்து நிறைய வளராமல் தடுக்கப்பட்டு காய்ச்சல்களும் தடுக்கப்படுகிறது அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் இதெலலாம் வந்து அந்த டெங்கு காய்ச்சல் மலேரியா போன்ற வியாதிகளுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த நோய்கள் வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்குறாங்க அதனால இந்த மாதிரி வியாதிகள் வந்து தடுக்கப்படுகிறது